ஆ மஹாராஜா டெக்ரேஷனுங்களா ஆ நாங்களும் அங்கேயிருந்து தான் பேசுகிறோம் பக்கத்தில் தான் அண்ணன் தெரிஞ்சவரு தான் அண்ணன் இல்லேங்களா ம் ஆமாங்க சார் சரி சரி வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் எப்பயுமே நம்ம வாடிக்கையாளர் தான் நம்ம கடையில் தான் எடுப்போம் துணி அதான் ராசியானது ஆ அதான் சாருக்கு எனக்கும் எடுக்கணும் அதான் என்னென்ன கலெக்க்ஷன்ஸ் வந்துருக்குது சாருக்கு அப்படின்னு கேட்லான்னு தான் ஃபோன் அடிச்சேன் ம் கல்யாணத்துக்கு போடுறதுக்கு வந்து வேஷ்டி சட்டை முதல் நாள் போடுறதுக்கு வந்துகிட்டு ஏதாவது பேண்ட்டு ஷேர்ட் அந்த மாதிரி பார்க்கணும் ம் அது வந்து நாங்கள் வீட்டுக்கு போடுறதுக்கு நாங்கள் எடுத்துக்குறோம் இப்போ கல்யாணத்துக்கு நான் வந்து என்னென்ன வந்துருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் என்னென்ன கலெக்க்ஷன்ஸ் வந்துருக்குதுன்னு சரிங்க சார் ம் ம் ஆமாம் ஆமாம் ம் ம் ம் ஆமாங்க சார் ம் ம் ம் ம் சரி சரிங்க சார் ம் ம் ம்

ம் ம் ம் ம் சரிங்க சார் நீங்கள் அந்த க ப்ளெய்ன் ஷேர்ட்டில் டார்க் கலர்ஸ்ஸாக ஒரு பத்து கலர் எடுத்து வைங்கள் அதுக்கு தகுந்த கலர்லேயே வேட்டி வர மாதிரி எடுத்து வைங்கள் நான் வரேன் சாரை கூட்டிக்கிட்டு புது கலெக்ஷன்ஸ் டீஷர்ட்டு இந்த ஜீனு அது மாதிரி சாதா சட்டையில் வந்துகிட்டு இந்த செக்குடு போட்டது இதலலாம் வந்துகிட்டு லைட் கலர்ஸ் இருக்க மாதிரி எடுத்து வைங்கள் அதில் ஃபுல் ஹாண்டு தான் ஃபுல் ஹாண்டு தான் எல்லாமே வேணும் ம் சரிங்க சார் நான் வரேன் நானு நான் வந்து பார்த்துட்டு நான் என்னென்னு முடிவு பண்ணிக்கிறேன் நேராக வந்துகிட்டு சரிங்க சார் நன்றிங்க சார் ஆ வேறு எதுன்னா நான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் இல்லைனா நேராகவே வந்துடுறோம் நாங்கள் ம் சார் ஆ சரிங்க சார் நன்றி சார்